மின்சாரம் வந்து எல்லோரது வாழ்விலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதாவது மிக்சி போடுறதுக்கு அதுதான் உதவுது மாவாட்ட கிரைண்ட்ருக்கும் உதவுது இப்போ ஒரு தொழில் தொடங்குறோமா ஒரு தொழில் பார்க்குறமா தையல் மிஷின் வச்சு தச்சிகிட்டு இருக்கமா அதுக்குமே இப்போ பவர் மிஷின்ங்கிற பேர்ல அதுக்கும் கரண்ட் தான் தேவைப்படுது ஆனால் அந்த காலத்தில் வந்து அம்மி ஆட்டுக்கல் இந்த மாதிரி பயன்படுத்தி அரைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ வந்து காலங்கள் மாறி இன்வெர்ட்ரு வந்திரிச்சு இன்வெர்ட்ரு வந்து அதன் மூலியமாக மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது அது போக இந்த கரண்ட் வந்து ரொம்ப வாழ்வில் வந்து ரொம்ப முக்கியமானதாக ஆயிருச்சு இப்போ வந்து முன்னாடி கிணத்துல தண்ணி எடுத்துக்குவோம் இறச்சி இப்போ அப்படி கிடையாது மின் உபயோகத்தினாலதான் மோட்டரு போட்டு கரண்ட்டை நம்ம எடுக்கிற மாதிரி தண்ணி மே தண்ணி எடுக்கிற மாதிரி அமைப்புகள் வந்துரிச்சு காலங்கள் மாறிக்கிட்டு போகுது அதுவும் போக இப்போ ஒரு தைக்கிறதுக்கும் சரி துணி துவைக்கிறதுக்கும் சரி இதுக்கு வந்து முக்கியமாக கரண்ட் தேவைப்படுது குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டில வந்து கண்டிப்பாக கரண்ட் தேவைப்படுது கரண்ட் போன நேரம் இப்போ என்ன செய்றோம் முன்னாடி எல்லாம் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிருவோம் இல்லை இது அரிக்கை லைட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட்ல மண்ணெண்ணைய ஊற்றி திரி போட்டு அந்த காலத்தில் ஏத்துறது ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் மாதிரி இன்வெர்ட்ருங்குற பேர்ல கரண்ட் வந்திருச்சி அப்போ அது சுச்சி போட்டவுடனே அது எரிகிற மாதிரி வந்துடிச்சு மிகவும் மு வாழ்வில் வந்து முக்கியமானதாக கருதப்படுது கரண்ட்டானது ஆனால் எல் எந்த வேலை பார்த்தாலுமேவும் கரண்ட் இல்லாமல் இப்போ வேலை பார்க்க முடியலை ஒரு சட்னி அரைக்கணுமா மிக்சியை யூஸ் பண்ணால்தான் அரைக்க முடியுது ஒரு சுடுதண்ணி சுட வைக்கணும்னால் கூட கரண்ட் அடுப்பு வச்சு தான் சுட வைக்கிறாங்க ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமானதாக இருக்குது கரண்ட்டின் உபயோகம் வந்து மக்களுக்கு தேவைப்படுது ரெண்டாவது தண்ணி போர்லேயிருந்து மேல ஏற்றணுமா அதுக்கும் கரண்ட் தேவைப்படுது துணி துவைக்கிறதுக்கும் தேவைப்படுது வாஷிங் மிஷினுக்கும் கரண்ட் தேவைப்படுது இப்போ கையினால் வேலை பார்க்குறவங்க எல்லாம் குறஞ்சிட்டாங்க பூரா வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க அப்போ அந்த கரண்ட் வந்து அவங்களுக்கு அவசியமானதாக இருக்குது வேலைக்கு போகணும்னால் துணியை டக்குனு போடுறாங்க வாஷிங் மிஷின்ல துவைக்கிறாங்க எடுக்கிறாங்க இப்போ இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து இந்த அரிக்கை லைட்னு சொல்லுவாங்க அதை வச்சிருப்பாங்க அதை வச்சிருந்து அந்த காலத்தில் அது ஒரு அந்த காலத்தில் வச்சிருந்தோம் இப்போ வந்து இன்வெட்ருங்குற பேர்ல வந்து கொஞ்சோம் வாழ்வாதாரம் இருக்குறவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க முக்கியமானதாக இருக்குது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க ஆனால் கரண்ட் வந்து மனிதரோட வாழ்க்கையில அதுவும் ஒன்றாக இணைஞ்சி வருதுங்க என்ன வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக கரண்ட் இருக்குது எதை எந்த வேலை எடுத்தாலும் கரண்ட் இல்லாமல் வேலை பார்க்க முடியலை ஒரு தைக்கிறமோ கரண்ட் இருந்தால் தான் அதையும் பார்க்க முடியுது ஒரு அயனிங் வேலை பார்க்குறாங்களா அவங்களும் கரண்ட் இருந்தால்தான் அதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி கரண்டின் முக்கியத்துவம் வந்து அதிகமானதாகதான் இருக்குது மக்களுக்கு போக போக கரண்ட் இல்லாமல் எந்த வேலையுமேவும் வராது குழந்தைகள் இருக்க வீட்டில மின் விசிறி கண்டிப்பாக தேவை அப்படிங்கும்போது கரண்ட் இல்லைனா சின்ன பிள்ளைங்கள வச்சிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதனால கரண்டுக்கு அவசியமாக வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானதாக ஒன்றாக தான் இருக்குது ஏன்னா சின்ன குழந்தைகள வச்சிக்கிட்டு ஒன்று செய்ய முடியாது அதனால கண்டிப்பாக கரண்ட் அவசியம் தேவை என்ன இல்லைனா இப்போ புதுசாக இன்வெர்ட்ரு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அந்த கரண்டை சேமித்து அது குழந்தைங்களுக்கு பயன்படுகிறது என்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ சுடுதண்ணி காய வைக்கிறனாலும் இன்வெர்ட்ரு கண்டிப்பாக தேவைப்படுது என்ன அதுவும் போக சமைக்கிறதாக இருந்தாலும் கரண்ட் அடுப்பு தேவைப்படுது மக்களுக்கு எல்லா வகையிலையும் கரண்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் முக்கியமானதாகதான் இருக்குது மக்களுக்கு உபயோகமான ஒன்றுதான் கரண்ட் இல்லை என்றால் மிகவும் சிரமம் அதனால் கரண்ட் அவசியம்தான் கரண்ட் இல்லாத போது மெழுகுவர்த்திய யூஸ் பண்றோம் இல்லாத வீட்டில மண்ணெண்ணை ஊற்றி திரி போட்டு அந்தமாதிரியும் யூஸ் பண்ணுறோம் கரண்ட் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஒன்றுதான்